நான் தயாரித்த ஆயில் வந்து கோக்கனட் ஆயிலு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் வந்து முடி நல்ல நீட்டாக வளர்கிறத்துக்கு வந்து அந்த ஆயில் தயாரிப்போம் அது நினச்சி எனக்கு ரொம்ப பிடிப்பா இருக்கும் அப்படி என்னென்னா அந்த ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணி அதில் வந்து மருதாணி கரிசலாங்கண்ணி அப்புறம் வந்து செம்பருத்தி இலை இதை மூணும் நல்லா வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி அது ஒரு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எண்ணெயில் நல்லா காய்ச்சி அதையும் வந்து அஞ்சு நாள் அப்படியே வச்சு வடிக்கட்டி அதே வந்து துடச்சிட்டு வந்தாங்கன்னால் முடி நல்லா நீளமாகவும் இருக்கும் வந்து டான்ட்ரஃப் அந்த மாதிரி வராமல் இருக்கிறது இது இந்த நான் தயாரிச்சுருந்த இது வந்து எனக்கு எப்பவுமே வந்து பெருமையாக இருக்கும் நானே இதை வந்து நெறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவேன் இந்த மாதிரி போடுங்க நல்ல முடி வளருது அதனால் ரிசல்ட் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீட்டமாக கருமையாகவோ முடி இருக்குது அப்படினு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இதனால் எனக்கு இந்த ஆயில் தயாரிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி